என்கிட்ட வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எல்ஐசி வந்து எல்லாருக்குமே போட்டு வச்சிருக்கோம் அது இல்லாமல் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் வந்து எல்லார் பேருமே சேர்த்து வச்சிருக்கேன் அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த இதுலேயிருந்து வந்து வருது அது இல்லாமல் பேங்க்ல வந்து ரொம்ப வந்து கம்மியான தொகையை செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம்ஸ் ரெண்டு திட்டத்தில் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் அது என்னென்னா விபத்து காப்பீட்டுக்காக ஒன்றும் ஆயுள் காப்பீடு அப்படி சொல்லிட்டு வருஷத்துக்கே வந்து பன்னெண்டு ருபாவும் வருஷத்துக்கு வந்து விபத்து காப்பீட்டுக்கு பன்னெண்டு ருபாயும் ஆயுள் காப்பீட்டுக்கு வந்து முன்னூற்றி முப்பதுரூபா இந்த மாதிரி வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் அந்த இதில் எதுவும் வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணது கிடையாது ஆனால் எனக்கு என்னோட ரிலேஷன் சித்தப்பா ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலியமாக ஆப்ரேஷன் பண்ணாங்க அவங்களுக்கு கிட்லி கிட்னி ஃபெய்லியர் ஆனுச்சி அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் உள்ள கார்டை வச்சு அந்த அமௌண்டை ஆப்ரேஷன் தொகை எவ்வளவோ அத வந்து கிளைம் பண்ணி வாங்கினாங்க அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு செஞ்சிருக்காங்க